ஆ வாங்கம்மா உக்காருங்கள் ஆ குட் மார்னிங்மா என்ன வேணும் உங்களுக்கு ஓகேமா

ஆ பண்ணலாம்மா ஆ பண்ணலாம்மா யூனிசிட்டில கொடுத்து மாத்தலாம்மா ஆ அங்கே என்னமா பேன் கார்டு டென்த்து டுவல்த்து மார்க்லிஸ்ட் ஜெராக்ஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இதுப்போல் எல்லாத்தையும் எடுத்துரு வரணும்மா ஆ இருக்கும்மா ஒரு சுனு ஒரு ஃபிஃப்ட்டி ஆர் சிக்ஸ்ட்டி ருபீஸ் வரும்மா ஆ ஒரு ஃபிஃப்ட்டின் டேஸ்க்குள்ளே வந்துரும்மா ஓகேமா கண்டிப்பாக ஃபிஃப்ட்டின் டேஸ்க்குள்ளே வந்துரும்மா ஆ வீட்டுக்கு ஓ உங்கள் வீட்டுக்கு வந்துரும் நீங்கள் அட்ரஸ் மட்டும் அமுச்சி விட்டா போதும்மா

ஆ ஓகேமா நீங்கள் வந்து கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு ஃபிஃப்ட்டின் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துரும்மா ஆ கொடுத்துணும்மா ஆ தேங்க் யூமா